நம்ம பாடும் போதும் சரி இல்லை ஒரு பேச்சுப் போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னம் போது நம்மளோட மைண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு பயம் பதட்டம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெலாம் இருக்கக்கூடாது அப்படினா நம்ம பிடிச்சங்கள வந்து நம்ம நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம பிடிச்சவங்க நம்ம கண் எதிரில் இருக்காங்க அப்படினா அவங்களைப் பார்த்து நம்ம செய்கிறப்ப நமக்கு வந்து அந்த பயம் பதட்டம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அங்கே வந்து யாரும் இல்லை அந்த மேடையில் நம்ம மட்டுந்தான் இருக்கோம் இல்லை நம்ம இருக்கிறது ஒரு மேடையே கிடையாது நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் உட்காந்து பாடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பாடினோம் அப்படினா அந்த பயம் பதட்டம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது இன்னும் இல்லை நமக்கு பயம் பதட்டம் இருக்குது அப்படின்ன சமயத்தில் நம்மளோட கண்ணை நம்ம மூடிட்டு பாடணும் சுத்தி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நினப்போட நம்ம கண்ணை மூடிட்டோம் அப்படினா அப்போ வந்து நம்ம வந்து அந்த பதட்டம் இருக்காது கொஞ்சம் கிளீயர்னஸ் கிடைக்கும் நம்ம கண்ணை மூடி பாடுறப்ப ஆனால் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் பாடும் போது வந்து நம்மளோட குரல் இனிமையாக இருக்கணும் அன் தென் முகபாவனைகள் அதெல்லாம் செஞ்சி சேர்த்து செஞ்சால் மட்டுந்தான் நம்மளோட பர்ஃபாமெண்ட்ஸ் வந்து தனியாக தெரியும்